ஹலோ மேம் ஆ குட் குட்மார்னிங் மேம் ஆ மேம் நான் ஷாஸினி பேசுகிறேன் மேம் செயிண்ட் ஜோசப் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் மேம் ஓகே மேம் ஐ மிஸ் மை மேம் என்னோட ஐடி கார்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன் மேம் தொலைச்சிட்டேன் அதோடய ப்ரொசீஜர் என்னென்னு கேட்டால் நான் நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணி வாங்கிப்பேன் மேம் இல்லைல்ல மேம் நான் அப்போ ஃபைனல் இயர் நான் படிக்கிறேன் நான் பஸில் போகும்போது எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு மேம் எனக்கு இப்போ அது தேவை காலேஜுக்குள்ள வர்றதுக்கு மீதி நெக்ஸ்ட்டுக்குலாம் தேவைப்படுது அதனால் என்ன ப்ரொசீஜர் சொன்னிங்கன்னால் நான் வாங்கிப்பேன் மேம் நான் ஸாரி மேம் இஸ் மை மிஸ்டேக் தான் நான் தான் தொலைச்சிட்டேன் மேம்

ஓகே ஓகே ஓகேங்க மேம் நான் இனிமேல் ரிப்பீட் பண்ணமாட்டேன் மேம் இது ம் ஆ ஓகே மேம் சொல்லுங்கள் மேம்

ம் ஆமாங்க மேம்

ம் ம் ம் ஓகே ம் ம் டூ ஹண்ட்ரடா மேம் மேம் இட்ஸ் டூ மச் மேம் டூ ஹண்ட்ரட் ஓகே ஓகே மேம் ஸாரி மேம் ஸாரி மேம் ஓகே ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ரூல்ஸ் ஓகே மேம் ஓகே மேம் ஐ ஃபாலோ தி யுவர் ரூல்ஸ் மேம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ம் ஓகேங்க மேம் ஓகே மேம் ஸாரி மேம் ஐ டோண்ட் ரிப்பீட் திஸ் அகைன் மேம் ஸாரி ஸாரி மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம்